நான் பள்ளியில் படிச்சதுலையே ஆத்திச்சூடி தான் எனக்கு பிடித்த பாடம் அதை ஏன் ரசிச்சு படிச்சேன் அப்படினா அதில் சில வர்ற வரிகள் ரொம்ப அர்த்தமாக இருக்கும் அத்தனை தெளிவு இருக்கும் அத்தனை பொருள் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா அறம் செய்ய விரும்பு தர்மம் செய்ய வந்து நம்ம ஆசைப்பட்ணும் எதற்காக ஆசைப்பட்ணும் கேட்டிங்க அப்படினா நமக்கு நான் நம்ம நாலு பேருக்கு தருமம் செஞ்சால் நமக்கு தானாக வரும் அப்படின்ற ஒரு பழமொழியும் நம்மக்கிட்ட இருக்கு முன்னோர்கள் வந்து இந்த பழமொழியும் எழுதி வச்சுவிட்டு போயிருக்காய்ங்க ஸோ அதனால நமக்கு தேவையானத வச்சுக்கிட்டு நமக்கு தேவை இல்லாதது நமக்கு தேவைக்கு அதிகமாக இல்லாததை வந்து தரும செய்யணும் சினம் கோபம் இதை வந்து நம்ம தடுக்கணும் கோபத்தை தடுக்கணும் அதுக்கு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் நம்மனால கொடுக்க முடிஞ்ச பொருளை வந்து நம்ம எப்பையுமே மறைச்சு வைக்கக் கூடாது நம்மளால் கொடுக்க முடியும் ஒருத்தர் கேட்குறாங்க அப்படி கேட்குறாங்களோ இல்லையோ அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்க கஷ்டப்படுறது நம்ம கண்ணுக்கு தெரியுது அதனால் நம்ம வந்து அதை மறைச்சு வைக்கக் கூடாது மறைச்சு வைக்காமல் அவங்களுக்கு கொடுக்கணும் ஈவது விலக்கேல் ஸோ தருமத்தின் பொருட்டு வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறத வந்து தடுக்கக் கூடாது மற்றவங்களுக்கு கொடுக்குறத தடுத்தோம் அப்படினா நமக்கு வரதும் தடுத்துரும் இதனால் தான் நான் வந்து ரொம்ப ரொம்ப அதை வந்து ரசிச்சு படிப்பேன் நான் மட்டும் இல்லாமல் எல்லா குழந்தைகளும் ரொம்ப ரொம்ப ரசிச்சு படிப்பாங்க ஆசி ஆத்திச்சூடியை ஆத்திச்சூடியை படிச்சவங்க வந்து ரொம்ப பெரிய பெரிய புத்திசாலிகளாக இருக்காங்க